இங்கே நாமக்கல் மாவட்டம் வந்து கல்வியில் முக்கியத்துவமான முன்னணியான மாவட்டமாக திகழ்கிறது அதாவது மற்ற மாவட்டத்தை காட்டிலும் நாமக்கலில் தான் வந்து காலேஜஸ் பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் தொழில்நுட்பம் ஐடி டிப்ளமோ சார்ந்த நிறைய காலேஜஸ் வந்து இங்கே இருக்கு இந்த காலேஜஸில் வந்து நான் என்ன குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஜிஸ் இன்ஜினியரிங் காலேஜு பாவை முத்தையம்மாள் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜு நம்ம நாமக்கல் கிங்கு எருமைபட்டி அன்னை மாதம்மாள் இது மாதிரி நிறைய காலேஜஸ்ஸு இங்கே தொட்டியம் தொட்டியம்மில் வந்து கொங்கு இது எல்லாம் வந்து காலேஜஸ் நிறையா இருந்தாலும் வந்து இதனுடைய இதில் வந்து ஸ்கூல்களும் நிறையா இருக்காங்க ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் மாடர்ன் அகடமி இது லிட்டில் ஏஞ்சல் கிரீன் பார்க்கு குறிஞ்சி இதெல்லாம் வந்து முன்னணியான பள்ளிகளில் வந்து திகழ்கிறாங்க திகழ்ந்தாலும் இதன்ல எல்லாம் எதிர்கொள்கிற அளவுக்கு நம்பளோட கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்காங்க நிறைய அறிஞர் அண்ணா ராமலிங்கம் காலேஜ் திருவள்ளூர் காலேஜ் இந்த காலேஜில் வந்து வந்து இதுலையும் வந்து அதாவது வ ஸ்டூடண்ட்ஸு அதாவது நிறையா கல்வி சம்மந்தமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிக்கங்களேன் ஸ்போர்ட்ஸில் யாரும் முன்னுரிமை அந்த முன்னுரிமைக்காரங்களுக்கு எல்லாம் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் அவர்களுக்கு எல்லாம் சீட் கொடுத்துட்டு பிறகு அவங்களை அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் வந்து என்ன பண்ணுறங்கன்னா கோட்டா படின்னு சொல்லுவாங்கள்ல காலேஜில் சில சீட்டுக்கு எல்லாம் ஒதுக்குவாங்க அந்த பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் வந்து சிறந்த இடத்துல தான் இருக்கு சிறப்பாக தான் நான் வந்து காலேஜஸ் போய் ஜாயின் பண்ணலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து இது எஜிகேஷனில் வந்து விளையாட்டு இதில் தான் நான் முன்னுரிமையில் தான் போனேன் அது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு பெஸ்ட்டு கொடுத்தாங்க நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறிங்களோ அதுக்கப்புறம்தான் வந்து பின்ன எனக்கு பின்னாடி வர ஸ்டூடண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து வெய்ட் பண்ணாங்க பர்ஃபார்மென்ஸுக்கு கேட்டாங்க இதில் வந்து நாமக்கல் பெஸ்ட்டாக இருக்கு